யாராவதுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுனா ஃபர்ஸ்ட்டு காய்ச்சல்னால் அதுக்கு என்ன வேணுமோ அதை ஃபர்ஸ்ட் பார்க்கணுங்க இப்போ காய்ச்சல்னால் அதிகப்படியான காய்ச்சல்னால் யூரின் நல்லா வரணுனால் பார்லி அரசி கஞ்சி அதை மெயினாக கொடுக்கணும் அது எந்த ஹெல்திக்கு அவங்க நல்லா சாப்பிட்றாங்களோ அந்த ஹெல்த்திக்கு யூரின் போகும் யூரின் போகிறப்போ பார்த்திங்கனா ஆட்டோமெட்டிக்காக அது காய்ச்சல் கம்மியாகிடும் அப்புறம் பார்த்திங்னா சளி சளி இரும்பல் இந்தமாதிரிலாம் தொடர்ந்து இருந்துச்சுனா அதுவந்து முடிஞ்ச ஹெல்திக்கு ம மெடிசின் எடுத்துக்கணும் சப்போஸ் முடியலேனா நம்ம கை வைத்தியத்தில் நம்ம பார்த்துக்கலாம் என்னெல்லாம் வெத்தலை போ வெத்தலைக் காம்பிருக்கில்லையா அதை வந்து நல்லா பிச்சு நல்லா கழுவி அதுகூட ரெண்டு சீரகம் ரெண்டு மிளகு குறுமிளகு அப்புறம் பார்த்திங்கனா மஞ்சள் தூள் இதெல்லாம் பிச்சுப்போட்டு நல்லா பொடிப்பொடியாக நறுக்கிப்போட்டு அப்புறம் கற்பூர வெல்லை வல்லி இலேனு ஒன்று இருக்குது அதையெல்லாம் போட்டு நல்லா ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு டம்ளர் தண்ணியளத்திக்கு நல்லா கொதிக்க வச்சு பில்டர் பண்ணி தூங்கப் போகிறப்போ அதை வந்துட்டு ஒரு மூணு நாளைக்கு தொடர்ந்துக் குடித்தாங்கனா எந்தவிதமான சளி இரும்பல் எப்படியாயிருந்தாலும் அதுக்கு அப்படியே டக்குனு கேட்குங்க கைவைத்தியம் இது நம்ம அப்படியே ஃபாலோவ் பண்ணலாம் சின்ன சின்ன டிப்ஸ் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம்